தமிழக தகவல் தொடர்பு மையமாக மயிலாடுதுறை இருக்குதுன்னு சொல்லலாம் இது வந்து ஒரு நல்ல வளர்ச்சி நல்ல சுற்றுச்சூழல் பாதுகாப்பு எல்லாமே நல்லாவே நடக்குது எதுவும் மாசடையாமல் நல்லா மாசு ஏற்படாமல் நல்லாவே பார்த்துக்கறாங்க பெண்களுக்கான திட்டத்தலாம் அப்போப்ப அலோன்ஸ் பண்ணிக்கிறாங்கள் மற்றப்படி எந்த திட்டமாக இருந்தாலும் அதை பற்றி நல்லாவே அலோன்ஸ் பண்ணிடுறாங்க இப்போது வந்து நல்ல குளிர் காற்று ஆடி மாதம் நல்ல காற்றடிக்கும் மேம்படுத்த வேண்டிய விஷயோன்னா கோயில் குளலாம் கொஞ்சம் நல்லா மேம்படுத்துனால் நல்லாயிருக்கும் மற்றப்படி அவ்வளோக்கு இங்கே பொருளாதாரம் சமூகம் எல்லாமே நல்லாயிருக்குது எல்லாஓகே சுற்றுசூழல் வளர்ச்சி மயிலாடுதுறை வளர்ச்சி கூட ரோடு போடுறது நிறைய பிரச்சினை வந்து ரொம்ப சவாலான ஒரு போராட்டமாக எடுத்து பண்ணாங்கள் எல்லாமே ஓகே தான்